பார்ட்டினு எடுத்துக்கிட்டோன்னா வெளியே பர்த்டே ஃபங்சன்ஸ்க்கு தான் நாங்கள் நிறையா போவோம் சிட்டி சைட்ஸ் எல்லாம் பார்ட்டிஸ்லாம் நிறைய செலிபிரேட் பண்ணுவாங்க ஆனால் வில்லேஜ் சைட்ஸில் அப்படியெல்லான் ஒன்றும் கிடையாது பர்த்டேஸ்னு வந்தால் சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க அவ்வளதான் அதை தவிர வேறே நிறைய செலிபிரேஷன்லான் ஒன்றும் கிடையாது அதே சிட்டி சைட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னால் அதுக்குனு தனியாக ஹால்ஸ் புக் பண்ணி நிறைய கெஸ்ட்டெல்லாம் கூப்பிட்டு பர்த்டே செலிபிரேட் பண்ணி கேக் கட் பண்ணி ரொம்பவே டிஃபரண்ட்டாக அழகாக அது ஒரு டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பட் அது வந்து வில்லேஜ் சைட்ஸில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதில்ல அவங்களுக்கு என்னன்னா வீட்டில் நியூ ட்ரெஸ் வாங்குவாங்க வில்லேஜ் சைட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நியூ ட்ரெஸ் சாக்லேட்ஸ் அவ்வளதான் கேக் கட் பண்றதெல்லாம் ரொம்ப ரேர் தான் பட்டு இதுவே மிட் க்ளாஸ் பீப்புள்ஸ் மிடில் க்ளாஸ் பீப்புள்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னால் அவங்க கேக் கட் பண்ணுவாங்க பட் அந்தளவுக்கு சிட்டி சைட்ஸ் பண்றவங்க அளவுக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க சிட்டி சைட்ஸில் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் அங்கே பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாகவும் பலூன் டெகரேஷன்ஸ்லேருந்து ஃபுட் அரேஞ்மென்ட்ஸ்லேருந்து ஹால்ஸ்லேருந்து அந்த கேக்கோடய டிசைன்லேருந்து எல்லாமே டிஃபரண்ட்டாக இருக்கும் சிட்டி சைடே டிஃபரண்ட் வில்லேஜ் சைடே டிஃபரண்ட் அப்புறம் வில்லேஜ் சைடாக இருந்தாலும் மிடில் க்ளாஸ் பீப்புள் வந்து ரொம்பவே டிஃபரண்ட் பர்த்டே இஸ் பர்த்டே